சமைக்கிறதுக்கு வந்து சோ சோறு வடிக்கிறதுக்கு பானையில் தான் குக்கரில் குக்கரில் சோறு வெறும் சோறை அடிக்கமாட்டோம் இதே வெரைட்டி ரைஸுன்னா குக்கரை யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பிறவு மீன் குலம்புனா மண் சட்டி அது மீன் குலம்புக்குன்னே இருக்கிற மண் சட்டி கருவாட்டு குலம்புக்கு அதே மண் சட்டி தான் அப்புறம் பருப்புக்கு வந்து குக்கரில் பருப்பு இது பண்ணி அப்புறம் பருப்பை அவிக்கிறதுக்கு குக்கரை யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பிறகு பருப்புக்கு சாம்பாருக்குன்னு இன்னொரு சட்டி வச்சிருப்போம் சில்வர் சட்டி அதுக்கப்புறம் மோஸ்ட்லி சில்வர் சட்டி தான் யூஸ் பண்ணுவோம் அலுமினியம் யூஸ் பண்ணலை நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணுவோம் தோசைக்கு நான்ஸ்டிக் ப இதான் ஆப்பதுக்கும் நான்ஸ்டிக் கடாய் தான் அதுக்கு பிறகு வ கூட்டு பொரியல் எல்லாத்துக்கும் சில்வரு ப சில்வர் பாத்திரம் தான் சில்வர் பாத்திரத்தில் தான் எல்லாமே இது பண்ணுவோம் அப்புறவு ஸ்பூன்னு க கரண்டி அப்புறம் காய்கறி எல்லாம் வே கட் பண்ணுறதுக்கு அருவாமனை அப்புறம் இப்போ நிறையா மிஷின்ஸ் எல்லாம் வந்துவிட்டு காய் கட் பண்ணுறதுக்குன்னே ப்ரஸ்டீஜில் காய் க அது அது கட் பண்ணுவோம் அப்புறம் தோலி சீவுறதுக்கு அது ஒரு கு தனியாக ஒரு தோலி சீவுறதுக்குன்னு உள்ள கத்தி அப்புறம் மீனையும் அப்படி தான் மீன் செதில் எடுக்கறதுக்குன்னு சொர சொரப்பான கத்தி அந்த மாதிரி தான் தோலி எல்லா சீவுறதுக்கு சொர சொரப்பான கத்தி அப்புறம் கட் பண்ணுறது கொஞ்சம் ப்லாங்காக இருக்கிற மாதிரி ப்ளேன் கத்தி இந்த மாதிரி வே நிறைய வ வ வக வகையாக நிறைய மாடல் எதெல்லாம் ஆன்லைனில் பார்ப்பமோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கோம்